நான் பூ வகைகள் எல்லாம் வளர்க்குறேன் மல்லிகைப்பூ செம்பருத்தி ரோஜாப்பூ இந்தமாதிரி பூச்செடி நிறையா வளர்ப்பேன் அதேப்போல் காய்கறிகளும் நிறையா வளர்ப்போம் தக்காளி வெண்டக்காய் கொத்தரங்காய் அவரைக்காக்கொடி அப்புறோம் பாவக்காய் கொடி அப்புறோம் இந்த மணிக்காராமுந் காராமணி கொடி அப்புறோம் சொரக்காய் இதெல்லாம் வந்து கொடி வகைகள் இதை வந்து எப்படியும் மூணு மாதத்துக்கு ஒருவாட்டி மூணு மாதத்துக்கு ஒருவாட்டி காய்கறிகள் அப்டே மாற்றி மாற்றி மாடித்தோட்டமாக மாடித்தோட்டத்துல மூணு மாதத்துக்கு அந்த மணி காராமணி இருக்கும் அதற்கப்றோம் அது முடிஞ்ச உடனே அதே மண்ணை கிளரி விட்டுட்டு கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் சத்தான அதெலாம் காய்கறி தோல் இதெல்லாம் கழுவிலாம் போட்டு மண்ணு அந்த ஆட்டுச்சாணம் மாட்டுச்சாணம் இதெலாம் வந்து கொஞ்சம் காயப்போட்டு எடுத்து வச்சிருக்கோம் அதை கொஞ்சம் கொடுத்து கலவையை காய வச்சு சூடு ஆருனோன்ன அதை மறுபுடியும் போட்டு மறுபடியும் மிளகா வித போ தெளிச்சுவிடுவோம் அதுக்கு எடையில் அந்தகொடியியும் போட்டு பாவக்காய் கொடி சொரக்கொடி அதெல்லாம் கொடியெல்லாம் போட்டுவிட்டு போட்டுவிட்டு மாடியில் பந்தல் மாதிரி கொடியை கட்டிவிட்டமுனா அது அழகாக ஏறி நல்லா காய்ச்சு பந்தல் நிழலுக்கு நிழலும் ஆயிடும் காய்கறியும் ஆயிடும் நல்லா சத்தாகவும் இருக்கும் நம்ப சொந்தத்துக்கு பறிச்சு செஞ் காய்ச்சு எடுக்கறது மனசுக்கு ரொம்ப ஹேப்பியாக இருக்கும் அதனால் நிறையா காய்கறி மாடித்தோட்டமாகவே போட்டு இது பண்ணோம் பழங்கள்ன்னு எடுக்குறப்போ பப்பாளி எடுத்துட்டுருக்குறோம் வாழைப்பழோம் அது வாழைக்கு வந்து ஒரு தண்ணி ஓட்டுற ஓட்டத்தில் வச்சிடுறோம் அதுக்கு ஒன்றும் லைட்டாக வந்து கொஞ்சம் சீவிவிட்டு சிங்குவள கொஞ்சம் நவுத்திவிட்டமுனா போதும் அதுக்கு மா தார் விட்ற டைமில கொஞ்சம் மரம் தாங்கு மரம் கொடுத்தமுனா மரம் செழுமையாக நிற்கும் அவ்வளோ தான்